அங்கே எங்கள் வீட்டில் நான் செய்கிற ஜூஸு எங்கள் வீட்டில் மரம் இருக்குது எலும்மிச்ச மரம் அந்த எலும்மிச்ச பழத்தை எடுத்து ஜூஸ் போடுவோம் ரெண்டாவது வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்து நல்லா பார்த்து நல்ல பழமா செவ செவன்னு இருக்கிற பழமா பார்த்து வாங்கிட்டு வந்து அதையும் ஜூஸ் போட்டு வைப்போம் ரெண்டாவது பால் வாங்கி நல்ல பாலை காய்ச்சி நல்ல உரக்கு ஊற்றி விடிஞ்சி ஏழுந்ச்சி அது லெஸ்ஸி மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்புடுவோம் கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுவோம் பன்னீர் திராட்சை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுவோம் இந்த ஜூஸ் போடுற நே இந்த டைத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் ஜூஸ் போட்டு எல்லாம் சாப்புடுவோம் வந்து இது மாம்பழம் சீஸன் மாம்பழம் வந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஜூஸ் போடுவோம் என்ன எங்கள் இப்போ இந்த சீஸன் என்ன வருதோ அதை வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும் எதாக இருந்தாலும் இப்போதிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது எலுமிச்சம்பழம் மலம் மரம் இருக்குது அதில் பலங்க நிறையா இருக்குது அந்த பழத்த எடுத்து நாங்கள் ஜூஸ் போட்டு வைப்போம் அப்படியும் இல்லைன்னாக்கா கடையிலேருந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்து அதை நல்ல பழமா வாங்கிட்டு வந்து அதை ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜியில் வச்சு சாப்புடுவோம் அப்புறம் கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை இதெலாம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் இல்லை இது தயிரு வாங்கி நல்லா பாலை காய்ச்சி உரக்கு ஊற்றி அது தயிராக பாதி எடுத்துப்போம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பாதி தயிரை வந்து நீர்மோராக போடுவோம் பாதி தயிரை லெஸ்ஸையா லெஸ்ஸியாக போடுவோம்